ஹலோ சார் பேங்க் மேனேஜராங்க சார் சரிங்க சார் நான் ஹெச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க சார் என் பேர் மஞ்சுமாதா எனக்கு கொஞ்சம் பெர்சனல் லோன் வேணும்ங்க சார்

ஹெச்சிஎல் ஹெச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ங்க சார் எனக்கு கொஞ்சம் லோன் பெர்சனல் லோன்னு தேவைப்படுதுங்க சார் அதனால் தான் அதை பற்றி விசாரிக்கலாம்னு தான்ங்க சார் நான் கால் பண்ணேன் சார் எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க வெளியில் நானும் ஒர்க் பண்ணுறேங்க சார் எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க ரெண்டு பேரும் நாங்கள் நாலு பேர் தான் என்னோட என்னோட சேல்ரி எல்லாம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான்ங்க சார் வருது ஸ்லிப்பு வேணும்னா நாங்கள் கொடுக்குறோம் எனக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ்ல வருதுங்க சார் நீங்கள் அந்த பிரான்ச் இல்லையா அதனால் தான்ங்க சார் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சார் எனக்கு டென் லேக்ஸ் தேவைப்படுதுங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் கட்டலாம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் என் சேலரி வருது நீங்கள் தாராளமாக நான் செக்கை கொடுத்துட்டேன்னாக்கா நீங்கள் அதுலேயே எடுத்துக்கலாம்ங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க சார் என்னென்ன வேணும்ங்க சார் இதோட சரிங்க சார் என்னென்ன வேணும்ங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்லிப் கொடுக்குறாங்க சார் சேல்ரி வவுச்சர் கொடுக்குறாங்க இல்லையாங்க சார் ஆ அந்த வவுச்சரும் ஐடென்ட்டி கார்ட் இருக்குதுங்க சார் அந்த ஐடென்ட்டி கார்டும் ஜெராக்ஸும் நான் எடுத்துட்டு வர்றேன்ங்க சார் சரிங்க சார் வர்றேன்ங்க சார் நான் நீங்கள் ஆஃபீஸில் பேங்க்கில் இருப்பீங்களாங்க சார் ஆ சரிங்க சார் வேறு ஏதும் தேவைப்படாதுங்களா ஆ சரிங்க சார்